எனக்கு வந்து சமையல் செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு இன்ட்ரஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது எனக்கு அப்போ வந்து நான் வந்து இது ஒரு தொழிலாக எடுத்து செய்யலாம் அப்படின் கூட நினச்சிருக்கேன் ஆனால் வந்து எங்கள் வீட்டில் என் பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து இது சுத்தமாக பிடிக்கல அப்போ வந்து நிறையப் பேர் கடைக்கு வருவாங்க போவாங்க அப்போ வந்து நீ எதுக்காக வேலை செய்யணும் நாங்கள் வேலை செய்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு மைன்ட் செட்டில் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தொழிலெல்லாம் வேணாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து அப்போயுமே வந்து சரி வெளி ஆளுக்குதான் நம்ம சாப்பாடலாம் செஞ்சு கொடுக்க வேணாம் நம்ம வீட்டில் இருக்கற இவங்களுக்காக செஞ்சித்தர்லாம் சொல்லிகிட்டு நல்லா வெரைட்டியால வந்து டிஃப்ரன்ட் டிஃப்ரன்ட்டாக செஞ்சு கொடுப்பேன் எது செஞ்சாலும் அதெல்லாம் நல்லா செய்வேன் அது வந்து அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பாடு செய்ய எதா இப்போ சாப்பாடு செஞ்சால் ரசம் வைப்பேன் அது எங்கள் அண்ணாக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்து இதே வந்து நான்வெஜ் இந்த மாதிரி செய்யும் போது வந்து மட்டன் மட்டன் கோலா சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரிலாம் செய்யும் போது வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதெலான் அதான் வந்து சின்னதாக ஒரு தொழில் மாதிரி இதே செய்யலாம் அப்படின் ஒரு ஆர்வம் வந்திச்சு அதில் என்னென்னா வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் அது அந்த ஆர்வம் வந்து பிடிக்கவே இல்லை சரி அவங்க அவங்களுக்கு ஏன் நம்ம பிடிக்காத பண்ணணும் அப்படினு சொல்லிகிட்டு நானும் என் மனசை தேற்றிட்டு சரி நம்ம வீட்லேயாவது இதை மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிகிட்டு வீட்டில் இருக்கற அவங்களுக்கு மட்டும் அந்த வேலைய செஞ்சு கொடுத்திட்டுருந்தேன்